ஹலோ ஏங்க நீங்கள் செஞ்சி டைலர் தானங்க நான் கவிதா பேசுகிறங்க எங்கள் மெ எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கறங்க அதனால ப்லௌஸ் தைக்கணும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணுங்க அதுக்கு எவ்வளோ அமௌன்ட்டு ஆகும்க சரிங்க அப்படிங்ளா அது ஒரு மூணு ப்லௌஸு இருக்குதுங்க ரிசப்ஷனுக்கு ஒன்று மேரேஜிக்கு ஒன்று அப்புறம் இன்னொன்னும் சிம்ப்பிளாக ஒரு ஃபங்ஷனுக்கு ஒன்றுங்க மூணு ப்லௌஸ் தே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பண்ணனுங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் போல இருக்குது கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்ளா அப்படிங்ளா அவ்வளோ தான் குறைக்க முடியுங்ளா பக்கத்தில் பக்கத்தில் விசாரிச்சங்க அவங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணி தரதாக சொன்னாங்க அப்புறம் அது தான் சரி நீங்கள் தெரிஞ்சவங்க சரிங்க அதாங்க நீங்கள் தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால தான் நான் உங்ககிட்ட அப்படிங்ளா சரிங்க சொல்லுங்க அப்போ எப்போது ப்லௌஸு கொண்டு வரட்டுங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணுங்க

அப்படிங்ளா சரிங்க சரி எடுத்துட்டு வந்துடுறேங்க அப்படிங்ளா எவ்வளோ அமௌன்ட்டு வரும் சரிங்க ஓகேங்க சரிங்க சரி அமௌன்ட்டு ப்லௌஸ் கொண்டு வரும் போது அமௌன்ட்டு கொஞ்சம் பே பண்ணிடுறேங்க ஆ சரிங் தேங்க்ஸ்